எங்கள் ஊரில் ஃபேமஸானதுனா பெயிண்டிங் பெயிண்டிங் வந்து இங்கே ஓவியக்கலை ரொம்ப சிறந்தது சிறந்ததாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் ஒரு கலில் வந்து ஒரு சிற்பி நல்ல சிற்பமாக மாத்தறது அது எங்கே ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸானது சிலைகளை வந்து நல்லா வடிவமைக்கிறது கோவில் சிற்பங்கள்லாம் வடிவமைக்கிறது அதுக்கப்புறம் வந்து கோவிலில் உள்ள ஓவியங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அது எங்கே ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்று எங்கள் ஊரில் கட்டிடக்கலைகள் கூட மிக மிக சிறந்ததாக இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் ஊரு திருவிழாக்கள்லேலாம் வந்து பொம்மைகள் மண்ணால் ஆன பொம்மைகள் தலையாட்டி பொம்மைகள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு விக்கிற பழக்கம் உண்டு அதுக்கப்புறம் பொங்கல் நேரம் பொங்கல் நேரங்களில் வந்து புதுப் பானை வச்சி தான் வந்து பொங்கல்லாம் பண்ண சொல்லுவாங்க அந்த பொங்கல் பானைகள்லாம் வந்து மண்ணால் செஞ்சு ரொம்ப சூப்பராக கொண்டாடுவோம் அது எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று பொங்கல் டைமில் மண் பானைகள் மண் சட்டிகள் மண் அடுப்புகள் இந்த மாதிரி மண்ணால் ஆன பொருளை வந்து எங்கே இதில் வந்து பயன்படுத்துவாங்கள் அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை மாதத்தில் வந்து விளக்குகள் அகல் விளக்குகளை வந்து ஏற்றுவாங்க அது மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு அகல் விளக்குகளை மட்டும் தான் ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து ஜவுளியை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது அங்கே வந்து கூரைப்பட்டு நெய்கிற இடமாகவே இருந்தது ஃபுல்லாவே இப்போ தான் வந்து மாவட்ட ரீதியாக எல்லாமே பிரிச்சுட்டாங்க அப்போ எல்லாம் ஒன்னாக தான் இருந்துச்சு